ஹலோ சொல்லுங்கள்ம்மா ஆமாம் ராஜஸ்ரீதான் ஆமாம்மா ராஜஸ்ரீ ஃபிளவர் ஷாப் தான் நீங்கள் யார் எங்கேயிர்ந்து பேசுறீங்க சொல்லுங்கள்ம்மா உங்களுக்கு என்ன பூ வேணும்

என்னென்ன பூம்மா வேணும் ஆ என்னக்கும்மா என்னக்கு வேணும் ஆ இருபத்தெட்டாந்தேதி முகூர்த்த தேதி அதனால் கொஞ்சம் சரிம்மா எதுக்குன்னா முகூர்த்த தேதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா ரேட்டுமே அதிகமாகதாம்மா இருக்கும் சரிம்மா நான் உங்களுக்காக குறச்சிக்கிறேன் ஒரு கிலோ வந்துவிட்டு அறநூறுபா வரும்மா ஆ சரிம்மா எந்த இடோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம்மா உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் தரங்கம்பாடி ம் தேங்க் யூம்மா